எங்களுடையப் பகுதி சோழரோட கட்டுப்பாட்டில இருந்துச்சு தஞ்சையோடப் பகுதி வந்து சோழ மன்னரோட கட்டுப்பாட்டில இருந்துச்சு அதே மாரி தமிழகத்துல வந்து பலப் பகுதிகள் வந்து ஓவ்வொரு மன்னர்களோட கட்டுப்பாட்டில இருந்துச்சு அதில் வந்து எனக்குத் தெரிஞ்ச வரைக்கும் பாண்டிய நா இப்போ பாண்டிய மன்னர் வந்து ஸோ மதுரையை வந்து ஆ அவங்க கட்டுப்பாட்டில வச்சிருந்தாங்கள் மதுரைப் பகுதியை சேரர் வந்து கோவைப் பகுதியை வந்து கட்டுப்பாட்டில வச்சிருந்தாங்கள் சோழர் வந்து தஞ்சைப் பகுதிய கட்டுப்பாட்டில வச்சிருந்தாங்கள்